சார் குட் மார்னிங் சார் குட் மார்ன் ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் பேசிக்றேன் சார் நான் வணக்கம் சொல்லுறேன் உங்களுக்கு குட் மார்னிங் சார் ஆ சார் நீங்கள் கேளுங்களேன் எவ்வளோ பத்து வர்ஷமாக வெயிட் பண்ணுறமே என்ன இந்த மாதிரி ஒர்க் எப்படி இருக்குன்னு கேளுங்கள்

ஆ சார் பர்சனலாக பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சார் நம்ம கம்பெனியில இப்போ கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு பத்து வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் ஆரம்பத்தில் கொடுத்த சேல்ரிக்கும் இப்பயும் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கறாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ப அவங்க டீம் மெம்பெர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கறாங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ இன்சென்ட்டிவ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரிங்க சார் சரிங்க சார்

சரிங்க சார் சார் பேமண்ட் ஓகேங்க சார் பேமண்ட் ஓகே சார் அந்த நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லாம் கொஞ்சம் இன்செண்ட்டிவ் மாதிரி மக்கள் எதிர் பார்க்கறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் எதோ கொடுத்தா சரிங்க சார் சரிங்க சார் ஓகே ஓகே நல்லது சார் சரிங்க சார் சரிங்க சரிங்க

சரிங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க சார் கண்டிப்பாக சார் உங்களுக்கு ஃபேவராக தான் எப்பயும் எங்கள் நம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக சார் டீம் கண்டிப்பாக சார் டீம் ஸ்டாஃப் எல்லாருமே உங்களுக்கு எப்பொழுதும் ஃபேவராகவும் இருப்போம் ரெண்டாவது நாங்கள் உண்மையாக உழைப்போம் உண்மையாக உழைப்போம் அதில் வந்து ஒரு சந்தேகமும் இல்லைங்க சார் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஆ ஓகே ஓகே ஓகே சார் நன்றி தேங்க் யூ ஆ ஓகே